ம் சொல்லுங்கள் என்னாச்சு என்ன ப்ராப்ளம் ரிப்போர்ட்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா சரி கொஞ்ச நேரம் வெய்ட் பண்ணுங்க அகெய்ன் நாங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டுதான் சொல்ல முடியும் ஃபுட்டெல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரீங்க தானே ஹெல்த்தி ஃபுட்ஸ்ஸாக நல்லா சாப்பிடுங்க காய்கறி ஸ்வீட்ஸெல்லாம் குறைச்சிட்டு இந்தமாதிரி ஹெல்த்தி புட்ஸ்ஸாக சாப்பிடுங்க சரி அது தயிர் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது நாங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு சொல்கிறோம் வேறு எதுவும் இல்லை டேப்லெட்ஸு அதிகமாக

சரி நாங்கள் டேப்லெட்ஸ் முன்னாடியை விட கம்மி பண்ணிதான் எழுதிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரப்போ பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க சரி ஓகே